சொல்லுங்க சொல்லுங்கம் சொல்லுங்க என்றைக்கி வேணும்மா நாளைக்கு உடனே வந்து கேட்குறீங்களே நாளைக்குதான் அவளுக்கு எக்ஸாம் இருக்குது அவள் ஏற்கனவே அவள் ஸ்கூலில் ஒழுங்காக வரமாட்டேக்கிறா ஆனால் ஊனால் வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுனு போய்விட்டு ஸ்கூலிலே படுத்துக்குது இப்போ நாளைக்கும் வந்து லீவு கேட்குறீங்க அப்புறம் எப்படி டெஸ்ட்லெலாம் நல்ல மார்க் எடுக்க முடியும் நீங்கள் போய்விட்டு வரமுடியாதா ஹெலினா கண்டிப்பாக வந்தே ஆகணுமா வேணால் ஆஃப் டே வந்து லீவு பர்மிஷன் வாங்கிக்கிறீங்களா ஏன்னால் காலையில்தான் எக்ஸாம் நீங்கள் மதியம் வேணால் கூட்டிகிட்டு போயிடுங்களேன் சரி என்ன ஒரு ரொம்ப லாங்கில் போகணுமா அப்படிங்களா ஏற்கனவே ரொம்ப லோவாக படிச்சுட்டுருக்கு ஹெலினா இப்போ நீங்கள் இதுமாதிரி அதிகமாக லீவு கேட்காதீங்க நாளைக்கு ஒருநாள் மட்டும் எடுத்துக்கங்க சரி ஓகே நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு லீவு லெட்ரு மாரி எழுதிக் கொடுத்து உங்களோடய சைன் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஹெலினாவோடய கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஹெலினாவை கூட்டிகிட்டுப் போங்க சரி ஓகே